ஆரியாஸ் ஹோட்டலுங்களா எங்களுக்கு வந்து இருபது இட்லி இருபது தோசை இருபது சப்பாத்தி வேணுமுன்னு கடை திறந்துருக்குதுங்களா சரிங்க எத்தனை மணிக்கு வந்தால் வாங்கிக்கலாங்க எவ்வளோ அமௌண்டு ஆகுதுங்க சார் ஓ அப்படிங்களா ஓ ஓ சரி சரி இட்லிக்கு அவ்வளோ ஆகுங்களா சரி சரிங்க அப்போது இது இது சப்பாத்திக்கு சரிங்க மூணு ஐட்டமும் அனுப்பிச்சிருங்க பையனை தாட்டி விட்றேங்க இட்லி சப்பாத்தி ஒருத்தருக்கு போதுங்கண்ணா போதுங்கண்ணா போதுங்க அப்புறம் சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க அதை மட்டும் ஆர்ட்ரு கொடுத்து விடுங்க ஆ க கல் கல்யாண வீட்டில் தானேங்க கண்டிப்பாக கூப்பிட்றேங்க கூப்பிட்றேன் கூப்பிட்றேன் செஞ்சுத்தரேன் செஞ்சுத்தரேங்க சரிங்க சரிங்க பண்ணிக்கலாங்க ஓ ஆர்ட்ர் ஓ எவ்வளோக்கு வேணாலும் ஆர்ட்ரு எடுத்துக்கலாங்களா சரிங்க சரிங்க சரிங்க நம்மளுக்கு இப்போது இது இருபது இட்லியுமும் இருபது தோசையும் ஆர்ட்ரு எடுத்துக்குங்கண்ணா நன்றிங்க